தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனா ரொம்ப பிரபலமான இசைவிழாக்கள் அப்புறம் கச்சேரிகள் அதிகமாக நடக்கும் இதுலேயும் அதிகமான வ மியூசிக் விழாக்க இசை விழாக்கள் பார்த்தீங்கனா சென்னையில் நடக்கும் அதில் பார்த்தீங்கனா தியாகரா தியாகராஜர் கர்நாடிக் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப அதிகப்படியாக ந அதிக கோலாகலமாக நடக்கும் இதில் பார்த்தீங்கனா கர்நாட்டிக் இசை கலைனர்கள் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டு அவங்களோடய தங்கள் தங்களோடய திறமைய காட்டி நிறையா பரிசுகளையும் வாங்குவாங்க அதேப்போல் சென்னை டேன்ஸ் அண்டு மியூசிக் ஃபெஸ்டிவல் இதில் இசை விழா மட்டும் இல்லாமல் டான்ஸ் டான்ஸ் இதுப்போன்ற விஷயங்களும் நல்ல கோலாகலமாக நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கனா திருவையாறு திருவையாறு மியூசிக் ஃபெஸ்டிவல் இது சென்னையிலுள்ள திருவையாறு என்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படும் இதுலேயும் அதிகப்படியான இசை கலைஞர்கள் கலந்துக்கிட்டு தங்களுடைய திறமையை காட்டுவாங்க இதை தவிர்த்து மார்கழி குச்சேறி ஃபெஸ்டிவல் அப்புறம் மெட்ராஸ் மியூஜிக் மியூசிக் ஃபெஸ்டிவல் இத தவிர்த்து வேறு டிஸ்ட்டிகில் பார்த்தீங்கனா கோயம்புத்தூர் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்புறம் மகாமகம் இதுப்போல் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும் இதெல்லாம் ரொம்ப மக்கள் வந்து ஆர்வத்தோடய வந்து கோலாகலமாக கொண்டாடுகிறாங்க ஸோ இது எல்லாமே மியூசிக் இசை கலைஞர்களோடய திறமையை வெளிகாட்டுறதுக்கான ஒரு விழாவாக இருக்குது